எனக்கு தமிழகத்தில் வந்து பெரும்பாலும் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடுறாங்க தமிழ் மக்கள் அந்த பொங்கல் விழாவில் என்னனு கேட்டிங்கனாக்கா நிறைய இப்போ நாகூர் சைடு நாகப்பட்டினம் எங்கே பார்த்தாலுமே பார்த்திங்கனா அந்த நேரத்தில் அந்த மஞ்சள் குங்குமம் இந்த பானைகள் பொங்கல் வைப்பதற்காக கரும்புகள் எல்லாமே நிறையா விற்கிறாங்க அதை மக்கள் வந்து நல்ல எல்லா அந்த பொங்கல் நிகழ்வுகளுக்கு வாங்கிட்டு போய் ஆசிர்வாதமும் இருக்குது அதே போல் தீபாவளி பண்டிகை ப பண்டிகைங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய மக்களுடைய உறவுகளை வளர்க்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ வந்து

எல்லா பண்டிகைகளுமே நல்ல ஒரு ஆசிர்வாதமாக இருக்குது பார்த்திங்கனா மக்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாடும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த உழவர்களுக்காக நம்ம வந்து ரொம்ப பிராத்தனை பண்ணுறோம் அவங்க என்னன் கேட்டிங்கனாக்கா உழவர்கள் கா சேற்றிலே கால் வைக்கலன்னா மக்கள் நம்மலாம் வந்து சாப்பிட முடியாது அது மாதிரி மஹாராஜன் பொங்கல் வந்தா மண்டியிட்டு சாப்பிட்லாம் சொல்லுவாங்கள் அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமான ஒரு ஆசிர்வாதமான பண்டிகைகள்னால் இங்கே கொண்டாடப்படுகிறது எல்லா கிறிஸ்மஸ் ஈஸ்ட்ர் எல்லா நி நிகழ்வுகளிலும் பார்த்தினா மக்கள் நல்ல சந்தோஷமாக இருக்காங்க லைக்